ஹலோ அன்புச்செல் அன்புச்செல்விங் டீச்சருங்களா மேடம் நைன்த்து சி செக்ஷன் அன்புச்செல்வி டீச்சருங்களா மேடம் ஆ நான் நான் நைன்த்து செக்ஷனில் சி சி செக்ஷனில் கவிதாங்ற இவங்க பாப்பா இல்லை என் பொண்ணு படிக்கிறாங்க என் பொண்ணு படிக்கிறாள் அவங்க பேரெண்ட்டு அவங்க பேரெண்ட்டு தான் நான் பேசுகிறேங்க ஆ எங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு வாரம் லீவ் வேணுங்க டீச்சர் உடம்புலாம் நல்லாதான் இருக்கிறா அவள் வயதுக்கு வந்துவிட்டாங்க மேடம் ஆ ஆ அதனால் வந்து ஒரு வா ஒரு வாரம் லீவ் வேணும்

ஓகே ப்ரின்சிபல் வந்து பார்க்கணுங்களா மேடம் சரிங்க மேடம் வரேன் வரேன் வரேன் நான் வந்து பார்க்குறேங்க மேடம் இருந்தாலும் இந்த தகவலை உங்களுக்கு சொல்லணுங்றதுக்காக சொல்கிறேன் மேடம்

ஆ ஆ ம் சரிங்க மேடம் ஆ சரிங்க

ஆ மேடம் இப்போ படிப்பு இப்போ இந்த ஒரு வாரம் வந்து லீவு ஒரு வாரம் எங்கள் பாப்பா லீவ் போடுறா அதனால் அந்த ஆன்லைன் க்ளாஸ் இதெல்லாம் நடக்குங்களா மேடம் டீச்சர்

ம் ம் சரிங்க ம் ம் சரி ம் சரிங்க மேடம் சரிங்க டீச் ஆ பார்த்துக்குறேன் டீச்சர் பத்திரமாதான் பார்த்துக்குறோம் இல்லைன்னா நான் எங்களுக்கு வந்து படிப்பு இப்போ ஒரு லீவு போட்டுதான் ஆகணும் சரி என்னப்பா எப்படி நம்ம ஸ்கூலுக்கு லீவ் போட்டால் நம்ம எப்படி க்ளாஸ்ஸு அட்டெண்ட் பண்ணுறதுன்னு குழந்தை பிரச்சினையா இருக்குமேன்னு சரி உங்கள்கிட்ட டீச்சருக்கு தகவல் சொல்லிவிடுவோம் உங்களுக்கு சொல்கிறேன் மேடம் ப்ரின்சிப்பாலுக்கு வந்து நாளைக்கு நான் நாளைக்கு வந்து பார்த்துட்டு சார் கிட்டேயும் லெட்ரு கொடுக்குறோம் மேடம் ஆ சரிங்க ஓகே மேடம் ம் ஓகே